வெளிநாட்டிலருந்து வர்ற மாடுகள் வந்து செறிவூட்டப்பட்ட மாடாக இருக்கும் அதிக உரங்களையும் அதிகப்படியான மருந்துகளையும் சாப்பிட்ற சாப்பிட்டு வளர்ந்த மாடாக இருக்கும் அது வந்து ப பரிணாமத்தில் வந்து ஊசிகளைப் போட்டு அந்த மா மாட்டோடய பால் உற்பத்தியை அதிகப்படுத்துனதால் அது வந்து பாலோடய திக்னெஸ்ஸும் அதோடய கன்டெண்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும் நாட்டு மாட்டுப் பாலில் வந்து இங்கே இருக்கற புல்லு இதெல்லாம் வந்து மேஞ்சு சாப்பிட்றதால நாட்டு மாட்டோடய பால் வந்து டேஸ்ட்டு அதோடய டேஸ்ட் தனி வேறு மாதிரி இருக்கும் ஏ ஒன் ஏ டூ அதைப் பற்றி நம்மளுக்கு எனக்கான சுத்தமாக ஐடியா கிடையாது ஆனால் வந்து நாட்டு மாட்டுப் பால் குடிக்கிறது தான் ரொம்ப ஹெல்த்தி அதாவது இந்த நம்மளோட நீடும் கூட ஏன்னால் நாட்டும் நாட்டு மாடெல்லாம் வந்து அழிஞ்சிட்ருக்கு நம்ம நாட்டு மாட்டுப் பாலெல்லாம் குடிக்க ஆரம்பித்தோம்ன்னா நாட்டு மாடெல்லாம் வ வளர்ப்பாங்க பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும் நாட்டு மாடு கிட்டே ஜெர்ஸி மாடு அந்த மாதிரி வெளிநாட்டு ரக மாடெல்லாம் வந்து பா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும்